நாங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறப்ப மீன் பிடிக்க போகணுன்னா வலையெல்லாம் கரெக்டாக இருக்குதா எதாச்சு அதில் ஓட்டை இருக்குதா எல்லாத்தேயும் சரி பண்ணி பார்த்துட்டு அதுக்குத் தகுந்த மாரி அந்த வலையில் இருக்கிற ஓட்டையெல்லாம் அந்த அந்த வலையில் இருக்கிற நரம்புலேயே போட்டு எல்லாம் தச்சு அது கரெக்டாக அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு அதுக்குப் பிற்பாடு தான் நாங்கள் வந்து மீன் பிடிக்க போவோம் அங்கே போனால் எங்கள் அப்பாவும் நானும் போ போனோம்னால் குளத்துக்கு கொண்டி வலையை விட்டுருவோம் விட்டுட்டு இந்த கோட்டிலியும் அந்த கோட்டிலியும் ரெண்டு பக்கம் ஒரு கு குச்சி நட்டு அந்த வலையை வந்து அந்த அந்த ரெண்டு குச்சிக்கு சென்டரில் நடு சென்டரில் பிடிச்சி அங்கேருந்து கா வ வளர்த்தியா நீளமாக கட்டி விட்டுருவோம் கட்டிவிட்டு எங்கள் அப்பா அந்த பக்கம் நான் இந்த பக்கம் நின்றா அங்கிருந்து ரெண்டு பேர் அலையடித்துக்கிற மாரி கயிறு போட்டு இப்படி அடித்துட்டு வர வர வர வர அந்த மீன் வந்து வலைக்குள்ளே போய் மாட்டிக்கும் மாட்டிக்கிச்சினால் அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் வலையை எடுத்து பார்த்தோம்னா அந்த வலைக்குள்ளே மீன் இருக்கும்